பொழுதுபோக்குத் துறையில் பாத்திங்கனா இப்போ விளையாட்டு வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே வருது அது வந்து நம்ம பார்வையாளரை வந்து ரொம்ப ஈர்த்துக்கிட்டே வருது இப்போது விளையாட்டில பார்த்திங்கனா ஒரு சில டோர்னமென்ட்லாம் இருக்குது ஐஎஸ்எல்லு பிகேஎல்லு ஐஎஸ்எல்னு சொல்லிடு ஒரு சில டோர்னமென்ட்லாம் வருது அதுமூலயமா நம்ம வந்து விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ரொம்பவே ஈர்க்கப்படுறாங்க பார்வையாளர் மூலியமா இப்போ வந்து பார்த்திங்னா நம்ம க்ரௌண்டை வந்து பார்த்திங்னா அந்த விளைாட்டு வீரர்கள் வந்து ரொம்ப ஈர்க்கிறாங்க இப்போது ஒரு பிளேயர் வந்து சிக்ஸோ ஃபோரோ அடிக்கிறாங்கனா அது வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து பார்க்க ரொம்ப ஈத்துக்கிது அதனால அந்த ஆடி அந்த பிளேயர்மேல ரொம்ப ஈர்ப்பாகி அவங்க போட்டோ வந்து நெஞ்சில் பச்சைகுத்திக்கிறது அந்தமாரிலாம் பண்ணிக்கிட்டுருக்காங்கள் இப்போ வந்து நம்ம ஆடியன்ஸ்ஸை வந்து நிறைய இந்த மூலயமா இந்த விளையாட்டுத்துறை வந்து ஈர்த்துக்கொண்டே இருக்குது